எங்கள் வீட்டில் ஒரு மாடு இருக்குது அந்த மாடு இப்போது தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரு ஒரு கன்றுக்குட்டி போட்டுச்சு ஒயிட் கலரில் அந்த கன்றுக்குட்டி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அதோடய கண்ணு அதை விட ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கன்றுக்குட்டி பிறந்ததுமே கொஞ்ச நேரத்திலே எழுந்திரிச்சி அது அழகாக நடக்க ஆரமிச்சுருச்சி அதெலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோசமாக இருக்கும் அதுக்கு அப்புறம் நாங்கள் அதை எப்படி பராமரிச்சுட்டு இருந்தோன்னா அந்த மாடு அந்த அந்த குட்டி போட்ட இடத்துல ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ அதை வந்து வேறு இடத்துல எடுத்துட்டு போய் கட்டிட்டு அந்த இடத்தலாம் கிளீன் பண்ணிகிட்டோம் கிளீன் பண்ணிகிட்டு அதுக்கு மஞ்சள் தண்ணிலாம் தெளித்து அழகாக அந்த இடத்த அதுக்கு செட் பண்ணிகிட்டு நாங்கள் வந்து அந்த அந்த மாட்டுக்கு வந்து அந்த மா மாடையும் குளுப்பாட்டிட்டு அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு அதுக்கு படச்சுட்டு பொங்கல் செஞ்சு பொங்கல் செஞ்சு படச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு படச்சுட்டு அதுக்கு அப்புறம் அந்த மா மாட்ட மாட்டை தூக்கிட்டு கூட்டிட்டு வந்து தொழுவத்தில் கட்டியாச்சு தொ கட்டிகிட்டு கட்டிட்டோம் அதிலேந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறது சீமப்பாலு அந்த சீமப்பாலை வந்து கறந்து அதை காய்ச்சினா அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் பால்கோவா மாதிரி இருக்கும் அதை எடுத்து நாங்கள் படச்சுட்டு சாப்பிட்டோம் அதுக்கு அப்புறமேட்டு வர வர வர பால் எல்லாம் நாங்களும் எடுத்துப்போம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கற சுற்றி இருக்கவங்களுக்கும் அதை கொடுத்து அவங்களுக்கும் கொடுத்து இது பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் அந்த மாடு கொஞ்ச கொஞ்சமாக அழகாக அந்த கன்றுக்குட்டியோட கன்றுக்குட்டிக்கு அழகாக பால் கொடுக்குறது அதெலாம் பார்த்து ரசிப்போம் அந்த கன்றுக்குட்டி கூட சேர்ந்து வளர்ந்து அது இப்போது ஒரு கொஞ்சம் நல்லா நல்லா ஹெல்தியாக ஹ ஜாலியாக விளையாடுற ஒரு கன்றுக்குட்டியா இருக்குது அதை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோசமாகவும் இருக்குது